பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு இருபது பதுனொன்று ரெண்டாயிரத்தி ஏழு